வணக்கம்ங்க நான் வந்து நீச்சல் போட்டியில் சாதாரணமான போட்டிகளில் வந்து நிறையா கலந்துட்ருந்திருக்கேன் கிராமத்தில் கிணத்துக்குள்ள வைப்பாங்க குளத்துல கொ குளத்துல வைப்பாங்க ஆற்றில வைப்பாங்க அந்த மாதிரிலாம் பங்கேட்றுருக்கேன் தொழில் முறையான போட்டிகளில் நான் இது வரைக்கும் பங்கேற்றது கிடையாது பங்கு ஏற்கணும்னு ஆசயிருக்கு இன்னொன்று போட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோடைய மனது ரொம்ப ரிலாக்ஸாக வெச்சுக்கணும் அந்த அழுத்தம் ஏன் வருது அப்படின்னாக்கா நம்ம ஜெயித்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கக் கூடாது ப ப்ரெஷர் ஆகக் கூடாது நம்மக் கூட இருக்கிற சரௌண்டிங் வந்து நம்மள ஃப்ரீயாக வெச்சுருக்கணும் மச்சான் நீ ஜெயித்தே ஆகணும் நீதாண்டா இப்போ இதாகணும் அவன் உன்னோடய நல்லா பண்ணுவான் போல் அப்படி இப்படின்னு பேசுகிற நெகட்டிவ் தாட்டை என்றைக்குமே பக்கத்துலேயோ கூடவோ வெச்சுக்காதிங்க வெச்சுக்கிட்டாலே அது ப்ரெஷர் அதிகமாகி நம்ம ஜெயிக்கக் கூடிய ஒரு விஷயத்தைக் கூட நம்ம தோத்துடுவோம் ரிலாக்ஸாக போட்டிக்கு போகணும் நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் கடவுள் கொடுக்கறத கண்டிப்பாகக் கொடுப்பாரு நம்மள விட எனர்ஜியாக இருந்து வின் பண்ணால் சந்தோஷம்னு ஏற்றுக்கலாம் அவ்வளோ தான் அதேபோல் என்ன தகுதினா உடம்ப நல்லா ரெடி பண்ணி வெச்சு அதுக்கேற்ற மாதிரி தொழில்முறை போட்டியில் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கலந்துப்பேன் தேங்க்யூ